பெட்ரோலின் விலை ஏறி இருப்பதால் நிச்சயமாக எனது வாழ்க்கையில் பெரும்பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆண்டுதோறும் பெட்ரோலின் விலை உயர்ந்துக்கொண்டு வருகிறது கச்சா விலையின் உயர்வு காரணமாக பெட்ரோலின் விலை உயர்வதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது ஆனால் இன்று இருக்கக் கூடிய நகரம் மயமாதலில் பெட்ரோல் போட்டு வண்டியை நாம் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒரு இடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கின்ற இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் வண்டி இல்லாமல் நம்மனால் பயணம் செய்வது இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் கடினமான ஒன்று தான் இருந்தபோதிலும் நம்முளுடைய தேவை வண்டியில் செல்ல வேண்டும் ஆகவே பெட்ரோல் விலையும் ஏறுவதால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் இருந்த போதிலும் இந்த பெட்ரோல் விலையின்னானது திரும்ப திரும்ப உயர்த்துக்கொண்டு இருப்பதை விட அது குறைந்து கொண்டு வந்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் நாம் தொடர்ந்து வண்டி வாகனங்களை பயன்படுத்துவதால் அதனால் ஏற்படக்கூடிய புகையானது சுற்று சூழலை பாதிக்கும் என்பதை எல்லோரும் உணர்ந்து இருந்தாலும் கூட வாழ்க்கை முறைக்கு அத்தியாவசிய தேவையாக இந்த வாகனங்கள் இருக்கின்றது ஆதலால் சுற்றுப்புறச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத விளைவிக்காத வகையில் நாம் நம்மளுடைய அவசர தேவைக்கு மட்டும் வாகனங்களை பயன்படுத்த வேண்டும் அதற்கு மாறாக நாம் செயல்பட்டால் நிச்சயமாக பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கு அது உடல் உபாதைகள் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல்நிலையாக இந்த சுற்றுசூழல் அமைந்து விடுகிறது